இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரஷர் குக்கர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல நார்மல் வெஸ்ஸல்ஸ்சில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பிரஷர் குக்கரில் ஏன் பயன்படுத்துகிறதுல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க அதில் வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம சமைச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம சமைத்தாலும் அதில் நிறையாவே நம்மளுக்கு ஆபத்து இருக்குது இப்போது அதில் சமைக்கிறோம் அப்படின்னால் அதுக்கு தேவையான காய்கறிகள் இல்லை அதில் போடுகிற இன்கிரீடியன்ட்ஸ் இல்லை எஸ்சென்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ போடணும் அப்படிங்ற அளவு வந்து நம்ம மெயின்டென் பண்ணணும் எவ்வளோ தண்ணி வைக்கணும் அது எந்த அளவுக்கு வந்து வேகணும் அப்படிங்ற டைமே வந்து நம்ம மெயின்டென் பண்ணணும் இப்போது வந்து அதில் எத்தனை விசில் வந்தால் அதில் வந்து வேகும் அப்படிங்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது அப்போது அது வந்து நம்ம நோட் பண்ணின்னே இருக்கணும் அப்படி இல்லை நம்ம அதை ஒழுங்காக நோட் பண்ணலை அப்படின்னால் அது வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பிருக்குது ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆபத்து நம்மளுக்கு தரும் ஆனால் இதுவே நம்ம நார்மல் குக்கிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னால் அதில் வந்து ஆபத்தான எதுவுமே நம்மளுக்கு நேரிடாது ஏன்னால் நம்ம அதை வந்து கரெக்ட்டாக பார்த்து என்ன பண்ணணும் எவ்வளோ போடணும் எந்த டைமில் அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்ட்டாக பார்த்து எல்லாத்தையும் மெயின்டென் பண்ணுவோம் சுவையும் பார்த்தீங்கன்னா குக்கரில் சமைக்கிறதை விட நார்மல் பாத்திரத்தில் சமைக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னால் இதில் வந்து நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம பண்ணுறதால இதில் வந்து குக்கரை கம்ப்பேர் பண்ணும்போது இதில் சமைக்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும்